விவசாயத்துக்காக நான் கடன் வாங்கலை ஆனால் எங்கள் அப்பா விவசாயி தான் அதில் வந்து நிறையா லோன் எடுத்திருக்காரு அதில் வந்து கம்மியான வட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிளஸ் நிறையா தடவை மழையினால் பயிர்கள் அழிஞ்சதினால தள்ளுபடி கடன்களும் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு அது வந்து விவசாயிகளுக்கெலாம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு எங்களுக்கு அதனால வந்து எங்களுக்கு எந்தவொரு நஷ்டமும் வர்லை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணதினால மேலும் வந்து கவர்மெண்ட் வந்து பயிர்களுக்கு இந்தமாதிரி விஷயத்துக்குலாம் நிறையா வந்து லோன் கொடுத்துருக்காங்க சலுகைகள் கொடுத்துருக்காங்க அது வந்து விவசாயிக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு ஏன்னால் லாஸாக இருக்கும் போது எங்களுக்கு வந்து பயிர் வந்து தள்ளுபடி பண்ணி கொடுக்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு மேலும் விலைவாசியில் வந்து நிர்ணயிக்கிறது வந்து நல்ல விலையும் கொடுத்து நிர்ணயிச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இது மூலயமா வந்து நாங்கள் ரொம்ப நல்ல பயன் அடைஞ்சிருக்கோம் மேலும் வந்து விலையை வந்து நாங்களே நிர்ணயிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட் சைடில் இன்னும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்